இந்த பகுதியில் அடிக்கடி பயன்படுத்துகிற சிம் நிறுவனங்கள் ரெண்டு ஒன்று ஜியோ இன்னொன்று ஆர்டெல் இங்கே வேகமாக வேலை செய்யுற நெட்வொர்க் எதுனா அது ஜியோ தான் விளம்பரத்திலலாம் நீங்கள் பாத்திருப்பிங்க ஆர்டெல் தான் கார்டுலேயும் ஆர்டெல் நெட்வொர்க் கார்டுலேயும் கிடைக்கும் அப்படின்னு அது உண்மையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஆர்டெல் நிறுவனம் ஒரு ஓரளவுக்கு வேகமான நிறுவனமாக இருந்தாலும் அதாவது ஆர்டெல் நெட்வொர்க் வந்து ஓரளவுக்கு வேகமான ஒரு நெட்வொர்க்காக இருந்தாலும் ஜியோ அதனை தோற்கடித்து ஜியோ நிறுவனம்தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நெட்வொர்க் சேவைகளை வழங்கி வருது வருது அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோட ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஜியோ நெட்வொர்க்கு தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஆர்டெல் நெட்வொர்க்கோடு அதனால் ஜியோ நெட்வொர்க்கு தான் பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்வேன் என்னோட ஊரில் வந்து ஜியோ நெட்வொர்க் ஆர்டெல் நெட்வொர்க்கு ஓடோஃபோன் ஐடியா அப்புறம் பிஎஸ்என்எல் இணைய சேவைகள் எல்லாம் இருக்கு அதில் முக்கால்வாசி ஜனங்கள் வந்து ஜியோ மற்றும் ஆர்டெல் நெட்வொர்க் மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் லீடிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லப்படுற வேகமான நெட்வொர்க் அப்படின்னும் சொல்லலாம் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் வைஃபை ப்ராட்பேண்ட் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து மேக்ஸிமம் வந்து ஆர்டெல்லில் வைஃபை போடுறாங்க சில பேர் ஒரு சில பேர் தான் வந்து ஜியோவில் வைஃபை போடுறாங்க ஸோ அந்த கணக்குபடி பார்த்தா ஆர்டெல் வந்து வைஃபை ப்ராட்பேண்டுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லப்படுது